இப்போது மக்கள் எதிர்கொள்கிற சவால் என்னன்னால் சுகாதார சேவையை வந்து சேவைக்கு போகும் போது ரொம்ப தூரமாக இருக்குது ரொம்ப தொலைவில் இருக்குது எங்களால் அவ்வளோ தூரம் நடக்க முடியலை அங்கே பஸ் வசதி கிடையாது ஆட்டோவுக்கு போகணுன்னாலும் நூறுரூபா கேட்குறாங்க செலவாகுது எங்களுக்கு வந்து இங்கே இருந்து போகிறதுக்கே வந்து ரொம்ப தூரம் ஆகுது நேரமும் அதனால அதிகம் ஆகுது அப்படினு சொல்லிவிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அது தான் அவங்களோடய பெரிய தடையாகவே சொல்கிறாங்க இப்போது டக்குனு கிளம்புனோம் பக்கத்தில் இருக்குது சிக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படினு இல்லாமல் தூரமாக இருக்குது இவ்வளோ தூரம் போகணுமே அப்படிங்கிறதே ஒரு தடையாக யோசித்துக்கிட்டு இருக்காங்க